ஆ ஹலோ யார் ஆ ஆமாம் கார்பெண்டர் தானா ஆ சொல்லுபா யார் நீங்கள் ம்

ம் ம்

சரி எங்கள் ரூம் ரூம் சைஸ் என்னங்க பத்துக்கு பத்தா சரி வேறு உள்ளே என்ன க ம் ம்

ஆ சரி கப்போர்ட் கப்போர்ட் செய்யணுங்களா அது மெட்டீரியல் வைக்கறக்கு கப்போர்டு ம் மெட்டீரியலு பார்க்கும் போது ஒரு பத்து ஸ்கொயர் ஃபீட்டு வருமா இந்த ஐம்பது வருமா ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன ம் நான் பார்த்து சொல்கிறேன் நான் க நேராக வந்து பார்த்து நேராக ர லொக்கேஷன் சொல்லுங்கள் நான் வந்து நேராக வந்து ரூம் வந்து பார்த்தாதான் நான் அதெல்லாம் பார்க்க முடியும் அதனால் ம் எப்படியும் ஒரு இல்லை நான் பார்த்து சொல்கிறேன் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்னுக்கு ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் நான் வந்து நேராக பார்த்தா சொல்ல முடியும் மெட்டீரியல் வாங்கிறதா இல்லைன்னா நீங்களே இது பண்ணுறதா நான் வந்து நேராக வந்து பேசிகிறேங்க அட்ரஸ் ம் ம் ஆ

ம் சரிங்க பார்க்குறோம் நான் ம் நான் நேராக வரோம் வந்து பார்க்குறேன் ம் ம் ஓகேங்க எல்லாேமே செய்கிறோம் நாங்கள் ம் ஆ ம் ம் ம் என் ஆ ஆ லேட்டஸ்ட்டு டிசைனர் எல்லாம் இருக்காங்க அவங்களல்லாம் கூட இட்டுன்னு வந்து காமிக்கிறேன் நான் உங்கள் லொக்கேஷன் உங்களது என்ன தேவையோ அதை இது பண்ணி நாங்கள் செஞ்சு தரோம் நேராக வந்து பார்க்குறோம் ஓகே ஓகே அட்ரஸ் அனுப்பிச்சுருங்க ஓகே ம்